ஆமாங்க மேம் என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்களா ஓகேங்க இந்த இயர் பாஸ்ட் அவுட்டுங்களா ஆ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிகிரிங்களா ஆ கண்டிப்பாக கிடைக்குங்க மேம் என்ன டிப்பார்ட்மெண்ட் படிக்கிறீங்க அப்படிங்களா ஓகே ஓகேங்க எந்த ஊருங்க அப்படிங்களா சரி சரிங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு டிப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டு தருவோம் நீங்கள் இன்ஜினியரிங் சொன்னதுனால் இன்ஜினியரிங்க்கு வந்து ஸ்டார்ட்டிங் வந்து பதினைஞ்சாயிரத்துலேருந்தே நாங்கள் கொடுப்போங்க உங்களுக்கு எந்தமாதிரி அமௌண்ட்டு சொன்னீங்கனால் கரெக்டாக இருக்கும் அப் அப்படிங்களா ஓகே ஓகேங்க கண்டிப்பாக கிடச்சிரும் ஆ சொல்கிறேங்க நாங்கள் உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக ஒரு ஆளை வர சொல்லுவோம் ஐ மீன் உங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஆ ஓகேங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்போம் அதில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஆதார் கார்டு பாஸ் புக்கு பான் கார்டு ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் ஓகே அதை வந்து ஒரிஜினலாகவும் ப்ளஸ் நீங்கள் ஜெராக்ஸ் வந்து க்ளியராக இருக்கணுங்க அந்த இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லை எல்லாத்துலேயும் ஒன்று போதும் ஆதார் கார்டில் பின்னாடி வந்து நம்பர் எழுதிட்டு வாங்க உங்கள் ஃபோன் நம்பர் எழுதிட்டு வாங்க எழுதி அதுக்கு கீழே வந்து சைன் போட்டுருங்க நீங்கள் என்ன டேட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கறத டீ டேட்டும் மென்சன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து ரெண்டு காப்பி கொடுத்துருங்க ஓகேங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஃபார்ம் தருவோம் அதை வந்து நீங்கள் ப்ரின்சிபல் கிட்டேயிருந்து சைன் வாங்கிகிட்டு வரணும் அதிலிருந்து வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி கேட்போம் அது ஒரிஜினலாகவும் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று கிளியராகவும் எங்களுக்கு வேணும் நீங்கள் கொடுக்குற ஜெராக்ஸ் காப்பி கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களோடய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அக்சப்ட் பண்ணிப்போம் ஆ ஓகேங்க நீங்கள் நாளைக்கு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு மேல் கொஞ்சம் ஃப்ரியாக தான் இருப்போம் நீங்கள் எப்போ வந்தாலும் ஓகே தான் ஆ ஓகேங்க ஆ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு நாளில் வந்தீங்கன்னால் ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னால் எங்களுக்கு ஆடிட்டிங் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் வாய்ப்பிருக்குது நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கு கூட வந்திருக்கலாம் சரி நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு வந்து கண்டிப்பாக அப்ளே பண்ணிவிட்டு போயிடுங்க இந்த டூ வீக்ஸ் குள்ளே கிடச்சுடும் உங்களுக்கு ஆ ஓகேங்க ஆ ஓகே